ஹலோ யாருங்க மேன்ஷன் காரர்ங்களா அவங்க நான் நானுங்க இந்த ஆப்பகூடலேருந்து காந்தி நகரில் ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதா இருக்கிறங்க நீங்கள் சதுரத்துக்கு என்ன ரேட் வாங்குறீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு தொள்ளாயிரம் சதுர அடி வருங்க ஒம்பது சதுரங்க ஒம்பது சதுரங்க ஒரு மூணு ரூமுங்க அதான் ஒரு ரெண்டு பெட் ரூம்மு ஒரு ஹா ஹாலு ஒரு சம் சமையல் ரூமுங்க அப்புறம் அட்டாச்சி பாத்ரூம்மு உள்ளேயே ஒன்றுங்க அப்புறம் வெளியில் ஒன்று படிக்கடியில் அப்புறம் ஏதோ ஒரு சாமி ரூம்பு ஒன்றுங்க

ஆ சரிங்க ஆமாங்க இடம் வந்துங்க ரோடு பேஸ் வந்துங்க தெற்க பார்த்துங்க எனக்கு கிழக்கு தலை வாசல் வச்சு தெற்கு வாசல் வர மாதிரி இருக்குதுங்க கேட்டு தெற்கு வாசல் ம்

சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஓ ஓ ஆமாம் ஆ சரிங்க

சரிங்க

ஆ சரிங்க ஆ சரிங்க அதே மாதி ரி பண்ணிடுங்க அதை அதை நீங்கள் டெயிலி வேஜஸ்க்கு வர வர மாதிரி இருக்குதுங்களா இல்லது சதுர கணக்கு பேசுகிறிங்களா சரி ம் ஆமாங்க அது நீங்களே போட்டு கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால்

ஆ சரிங்க நாங்கள் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தா ஆமாம் ஆ அது நான் அது வழக்கமாக வக்கி வச்சி கொடுக்கறது தான அதெலாம் அதெலாம் வந்து வீட்டு காரர் செஞ்சி செய்கிறது தான அதெலாம்

கூப்புடுறேன் நல்ல நல்ல நாள் பார்த்து சொல்லு வரன்னு சொல்கிறேங்க அப்போ நீங்கள் வந்து பாலக்கால் பாலக்கால் போட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆ நன்றிங்க நன்றிங்க